குளிர்கால மாதங்களில் வந்து குளிர்காலத்தில் செடிக்கு வந்து தண்ணி விடுறது தான் ஆனால் அந்தளவுக்கு அதாவது கோடைகாலத்தில் இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு இல்லாமல் அப்போ கொஞ்சம் மண் வந்து அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்காது அந்தளவுக்கு உஷ்ணமாக இருக்காது அதனால அந்தளவுக்கு தண்ணி விடாமல் ஓரளவு தண்ணி விட்டாலே போ போதுமானது தான் இருக்கும் டெய்லி சாய்ந்திரம் சாய்ந்தரோம் தண்ணி விட்டால் போதும் எல்லா செடிக்கும் இதுவே வெயில் காலம் அப்படின்னா அதுக்கு நிறைய தண்ணி விடுற மாதிரி இருக்கும் ஏன்னா அப்போ வந்து மண் வந்து வறண்டு போயிருக்கும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் செடிலாம் காய்ஞ்சி போயிடும் அதனால செடி செத்து போயிடும் அதனால அப்போ வந்து நான் தண்ணி வந்து நிறைய ஊற்றுற மாதிரி இருக்கும் ஆனால் குளிர்காலத்தில் அந்த மாதிரி இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் வந்து வெதர் வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும் ஸோ செடி அந்தளவுக்கு வந்து ட்ரை ஆகாது செடி அதனால அதுக்கு தண்ணி அந்தளவுக்கு தேவைப்படாது ஆனால் அதுக்கும் தண்ணி ஊற்றி பராமரிக்கணும் அப்போ தான் அது வந்து உயிர் வாழ முடியும் அதுக்கு அதே மாதிரி டெய்லி இல்லைனாலும் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் டூ டேஸ் ஒன்ஸ் வந்து தண்ணி விடணும் டெய்லி ஈவினிங் ஈவினிங் அதுக்கு தண்ணி விடணும் எல்லா செடிக்கும் அப்படி விட்டோம் அப்படின்னா அது ஓரளவு செழிப்பாக ட்ரை ஆகாமல் ஓரளவு நல்லா வளர்ந்து வரும் இதான் குளிர்காலத்தில் இதான் குளிர்காலத்துக்கும் வெயில் காலத்துலேயும் நம்ம தண்ணி ஊற்றுறது டிஃபர் ஆகும் தவிர மற்றபடி எப்போதும் போல் தான் தண்ணி ஊற்றணும் அதுக்கு பாதுகாப்பு அப்படின்னா டெல் வேலி போட்டு வைக்கிறது ஏன்னா அது ஆடு மாடுலாம் சாப்பிட்ற கூடாது இல்லைனா செத்து போயிடும் செடி அந்த மாதிரி கரெக்டாக அதுக்கு டூ டேஸ் த்ரீ டேஸ் தண்ணி ஊற்றணும் குளிர் காலமாகவே இருந்தாலும் ரொம்ப நாள் நம்ம தண்ணி ஊற்றலனா அது வந்து செத்து போயிடும் அதனால டூ டேஸ் இல்லைனா அதுவும் முடியலைனா ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து அதுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஊற்றிட்டே இருந்தால் அது வந்து நம்ம அது வந்து ஸ் எப்படி சொல்கிறது இந்த செடி வந்து செழிப்பாக வளரும் அது தான் மற்றபடி வெயில் காலம்னா ஒர் ஒரு நாளைக்கு நிறையவே தண்ணி விடுற மாதிரி இருக்கும் டெய்லியும் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் டூ டேஸ் ஒன்ஸ்லாம் இல்லாமல் டெய்லியும் தண்ணி ஊற்றுனா தான் அது வந்து கொஞ்சமாச்சும் தண்ணி இழுத்து கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது செழிப்பாக வளரும் இல்லைனா அது வாடி போயிடும் காஞ்சி போயிடும் இல் குளிர்காலத்தில் அதை மாதிரிலாம் கிடையாது நம்ம டூ டேஸ் ஒன்ஸ் தண்ணி ஊற்றினாலே போதும் பட் அதையும் கன்டினியூவஸாக பண்ணும் விட்டுட்டா அது அதுவும் வந்து வாடி போயிடும் செத்து போயிடும் இந்த மாரி வேலிலாம் போட்டு அது வந்து பாதுகாப்பாக வச்சி பார்க்கணும் இல்லைனா ஏதாச்சும் வந்து சாப்பிட்ரும் அப்புறோம் வந்து செடி வந்து திருப்பி அது செழித்து வரதுக்கு திருப்பி வந்து டைம் எடுக்கும் அதனால அப்படி தான் வந்து பாதுகாக்கணும்